எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர் வந்து மாயாவரம் மாயாவரத்துல வந்து மாயூரநாதர்னு ஒரு பெரிய கோயில் அந்த கோயில் வந்து பெரிய கோவிலாக இருக்கும் அந்த கோவிலில் வந்து சிவராத்திரி அன்றைக்கி ரொம்ப கிராண்டாக ரொம்ப நல்ல நல்லா செய்வாங்க அங்கே வந்து நிறையா பொருள்களெலாம் ந வந்து சாமியானது சாமி விற்கும் பிள்ளையார் சிவன் முருகர் எல்லா எல்லாமே விற்கும் அந்த எங்கள் மாயாவரத்துல டிஸ்டிக் எங்கள் மாயாவரத்துலே இந்த கோயில் வந்து நல்ல பெரிசு சிவராத்திரி அன்றைக்கி நைட்டெலாம் தூங்காமல் கண் விழிச்சு சாமியே நினச்சி மந்திரங்களை சொல்லிகிட்டே இருப்போம் இங்கே அதனால வந்து ரொம்ப நல்லது அதனால எல்லா பொருளும் அந்த அந்த நேரத்தில் வந்து எல்லாம் கிடைக்கும் ரொம்ப மலிவான விலையில் மாயூரநாதர் வந்து உள்ள பெரிய ரொம்ப பெரிய ஆலயம் போன வேகத்தில் ஒரு பிள்ளையார் பிள்ளையார் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் போனோன்னே மாயூரநாதர் மாயூரநாதர் உள்ள சாமி இருப்பாங்க உள்ளே வந்து நல்ல கிராண்டாகவும் எப்போ பார்த்தாலும் இந்த இந்த கோயில் வந்து ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும் எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்ப பெரிய கோயில் இந்த மாயாவரத்துல உள்ள கோயில் அது வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்டக்கேயே கொஞ்சம் கிட்டக்கயே இருக்குது அதனால எப்போ பார்த்தாலும் கூட்டம் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் எந்நேரம் பார்த்தாலும் பக்தர்கள் வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால வந்து அதனால ம மாயூரநாதர் எப்போ பார்த்தாலும் அருள் புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க காலையில் ஆறு மணிக்கினால் சாமியோடய இதை திறந்துருவாங்க க கதவை நைட்டு ஒரு பத்து மணிக்கு தான் சாற்றுவாங்க எப்போதும் வந்து நல்ல கிராண்டாக ரொம்ப பெஸ்ட்டாக எல்லாம் நல்லா செஞ்சுட்டே இருப்பாங்க எந்நேரம் பார்த்தாலும் அதனால வந்து எனக்கு மாயாவரம் எங்கள் ஊரில் மாயாவரம் கோவில் வந்து நான் அதிகமாக கோவிலில் தான் இருப்பேன் நான் வந்து ஒரு சாமி பக்தன் அதனால எனக்கு ரொம்ப கோவிலில் எங்கள் ஊர் கோயில் நல்ல பெரிசா இருக்கும்